பாடும் ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிருக்கிங்க பாடற பாடும் ஆர்வம் வந்து எப்போலேந்து வந்தது அப்படின்னா சின்ன வயதுலருந்தே நம்ம வந்து பள்ளி கூடத்துக்கு போகும்போதே ஒரு சின்ன பாட்டு பாடும்போதே நமக்கு வந்து பாடுற ஒரு நினப்பு வந்துடும் அதுக்கப்புறோம் நம்ம குளிக்கும்போது பாடுறது ஒரு இடத்துக்கு நடந்து போகும்போது பாடுறது இந்த மாதிரி நமக்கு பாட்டுன்றது நம்ம கூட பின்தொடர்ந்தே வந்ததனால பாட்டோடய அருமையும் இனிமையும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு எங்கே பார்த்தாலும் வந்து பாட்டுன்றது போயிகிட்டுதான் இருக்குது இப்போ ஒரு பேருந்தில் பயணம் செஞ்சோனாலும் நம்ப பா பாட்டு வந்து கேட்டுக்கிட்டேதான் போவோம் இல்லை கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் கல்யாண தேரோட்டமாக இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் பாட்டுன்றது இப்போ அத்தியாவாசிய ஒன்றா இருக்குது எங்கே இப்போ எங்கே இங்கிட்டு திரும்பினாவே ஒரு பாட்டு அங்கிட்டு திரும்பினா ஒரு பாட்டு இந்த மாதிரி பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்மித்தோனாலே நம்ம பாட்டு மேல் வந்து அவ்வளோ ஒரு அன்பை கொடுக்க ஆரமித்திட்றோம் அதனாலே நமக்கு வந்து எந்த ஒரு பாட்டாக பாட ஆரம்மித்தாலும் அதில் இருக்க சரணம் பல்லவி எல்லாமே நம்ம வந்து ஒரு உன்னிப்பாக கவனிச்சி கவனிச்சி ஒரு பாட்டோடய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு நம்ம அந்த பாட்டை பாடறதுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருக்குது அது போக நமக்கு நல்ல மனமாக மனதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது